எங்கள் பகுதியில் நிறைய வழிபாடுகள் பண்ணுவாங்க வாரம் இருமுறை செவ்வாய் வெள்ளிகிழமை கோயில் வழிபாடு நடக்கும் அப்புறம் பிரதோஷ காலங்களில சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க பிரசாதங்கள் அன்னதானங்கள் வழங்குவாங்க அப்புறம் திருவிழாக்கள் தீமிதி திருவிழா சாமி ஊர்வலம் வருதல் அதேப்போல நிறைய விழாக்கள் இருக்குது அதில் தீமிதி திருவிழா பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக எங்கள் பகுதியில் கொண்டாடுவாங்க அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நாலு சாமி ஊர்வலம் எல்லா ஊருக்கும் போய்விட்டு வரும் பதினோராவது நாள் வந்து தீமிதி திருவிழா நடக்கும் அப்போ வெளியூருக்கு போன வேலைக்காக போயிருக்கறவங்க எல்லோரும் எங்கள் பகுதியை வந்துடுவாங்க எங்கள் பகுதிக்கு வந்து எல்லோரும் ஒன்று கூடி விழாவ வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்போ தீமிதி திருவிழான்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் முன்னாடி மஞ்சள்காமாலை நோய் அதிகமாக இருக்கும் அப்போது வந்து காலில் சூடு போட்டாக்கா மஞ்சள்காமாலை போய்விடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தீமூட்டி அதில் மக்கள் நடக்கிற மாதிரி இருந்தாங்க அதை இப்போது ஆன்மீகத்தோடு கலந்து தீமிதி திருவிழாவா ஒவ்வொரு கிராமங்களிலும் இது போன்று நடக்குது இத வந்து அறிவியல் சார்ந்தும் இருக்குது மருத்துவம் சார்ந்ததுவும் இருந்து இருக்குது